ரீல்ஸு நான் அதிகமாக இன்ஸ்ட்டாவில ரீல்ஸு யூடியூப்புலே ரீல்ஸு எல்லா இதுலேயும் ரீல்ஸு அதிகமாக பார்ப்பேன் ஆனால் அந்த ரீல்ஸு எப்படி தான் பண்ணுறாங்ய்க என்ன எதுன்னு ஃப்ரெண்டு எல்லா ம் ரீல்ஸு எடுப்பாங்கள் சரி என்னதான் பண்ணுறாய்ங்கன்னு பார்த்தமுன்னா ஒரு தடவை எடுக்க மாட்டேங்கிறான் பத்து பதினஞ்சி தடவை டேய் ஒரு நிமிடம் இருடா டேய் ஒரு நிமிடம் இருடா டேய் ஒரு நிமிடம் இருறான்ட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாய்ங்க நாலு அஞ்சு தடவை எடுத்து அதில் ஒன்று செலெக்ட் பண்ணி தான் ரீல்ஸு பண்ணுவாங்க அந்த பணம் பறக்கிற மாதிரி பறவை பறக்கிற மாதிரிட்டு பா பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு கிடப்பாய்ங்க ரீல்ஸு பண்ணுறது ஆனால் கஷ்டந்தான் நான் பார்ப்பேன் நான் எனக்கு இப்போ நான் ரீல்ஸு பண்ண மாட்டேன் ஆனால் ரீல்ஸு நல்லா உக்காந்து பார்ப்பேன் ஜாலியாக உக்காந்து இன்ஸ்ட்டாலியும் பார்ப்பேன் யூடியூப்லியும் ரீல்ஸு தான் பார்ப்பேன் அதிகம் அது மாதிரி ஃபோட்டால் எனக்கு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்துட்டு ஃபோட்டோவில போஸ்லாம் கொடுக்க தெரியாது கூட இருக்கிறவிங்க தான் சொல்லுவாய்ங்க டேய் அப்படி கொடு இப்படி கொடு குறஞ்சது ஒ இன்ஸ்ட்டாவில போஸ்ட் போடணுனா ஒரு ஃபோட்டா நல்ல சூப்பர் ஃபோட்டா எடுக்கணும்ல ஆனால் வந்துட்டு நான் எப்படி எடுப்பேன்னா குறஞ்சது இவனுங்க ஒரு இருபது ஃபோட்டா எடுத்து தருவாய்ங்க அதில் அவனுங்கள்ட்ட கேட்பேன் டேய் எதுடா நல்லா இருக்குது எது நல்லா இருக்குது சொல்லுங்கடா அப்படிம்பேன் அவங்க சொல்லுவாய்ங்க அதில் ஏதாவது ஒரு ஃபோட்டா தான் போடுவேன் இன்ஸ்ட்டாவிலலாம் ஃபோட்டா போடுவேன் அதே மறுபடி ரீல்ஸு வாடான்னு கூப்பிடுவாய்ங்க நன் இது வரைக்கும் ஒரே ஒரு ரீல்ஸோ என்னமோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃப்ரெண்டு கூட ஒரே ஒரு ரீல்ஸு மட்டும் பண்ணியிருக்கேன் ஆனால் அதெலாம் எனக்கு எரிச்சலாக ஆயிடுச்சு டேய் அப்படி கையை தூக்கு டேய் இப்படி கைய தூக்கு டேய் டேய் அங்கே நீ நிற்காத இங்கன நிற்காத டேய் கட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாய்ங்க சொல்லுவாய்ங்க டேய் ஃபோட்டா எடுக்க வா வா நான் வரல மாப்பிள ஃபோட்டாவே அவ்வளோவா எனக்கு எடுக்க பிடிக்காதுன்னு வச்சிக்கோங்களேன் ஃபோட்டா ஐ ஹேட் ஃபோட்டா எனக்கு பிடிக்காது அவ்வளோவா பிடிக்காது ஆனால் எடுப்பேன் மேக்ஸிமம் வந்துட்டு ஃப்ரெண்டு கம்பல் பண்ணால் ஃபோட்டா எடுக்கப் போவேன் வேற ஒன்றும் இல்லை இது ரீல்ஸு நிறையா உட்காந்து பார்ப்பேன் என் ஃப்ரெண்டெல்லாம் ரீல்ஸு பண்ணுவாங்க லைக் பண்ணுவேன் கமெண்டு எல்லாம் போடுவேன் அதெல்லாம் அதெல்லாம் பற்றி பிரச்சனை கிடையாது இன்னொன்று என்னென்னா எனக்கு ஒரு ஆசை என்னென்னா ஃப்ரெண்டை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் டேரெக்டராக எடுக்க தான் எனக்கு பிடிக்கும் அதில் போஸ் கொடுக்குறவன விடவும் டேரெக்டாக இருக்கிறது வந்து கஷ்டந்தான் ஆனால் டேரெக்டாக இருக்க பிடிக்கும் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான் டேய் இது மாதிரி நீ பெரிய பையனாக ஆனோடன்னே படம் ஏதாவது எடுப்பியா அப்படின்னு எனக்கு எடுக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்குது என் வீட்டில கேமரா ஒன்று இருக்குது ஆனால் அது கொஞ்சம் பழைய கேமரா அது யார் என் டாடியோட கேமரா அதில் ஒரு அது எப்படின்னா அந்த காலத்து கேமரானு சொல்லுவாங்கள் அது மாதிரி அதில் அதில் ஒரு ஒரு பட்டன் இருக்கும் அது அமுக்க வந்து ஒரு சின்ன ஆசை படத்தில் பார்த்ததுல நம்மளும் ஒரு நாள் நல்ல ஒரு டேரெக்டராக ஆகணும் அப்படின்னு ஆனால் எனக்கு ஒரு ஷார்ட் ஃப்லிமு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவனை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஒரு ஆசை ஃப்யூச்சரில் எடுத்தால் எடுப்பேன் வாய்ப்பு இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம் ரீல்ஸு அந்த கேமராவில ரீல்ஸ் தான் எடுக்க முடியாது அதில் ஒரு பிக் வேணா எடுக்கலாம் ஃபோட்டா மட்டுந்தான் அது எடுக்க முடியும் இப்போது இப்போது உள்ள கேமராவில மட்டுந்தான் ரீல்ஸு எடுக்கிறாய்ங்க அது எடுக்கிறாய்ங்க இப்போ ஃபோட்டோன்னு வச்சிக்கோங்களேன் சிம்பிளா ஒரு க்ளிக்கில் விலுந்துரும் ரீல்ஸுன்னு வைங்களேன் ரொம்ப கஷ்டம் வீடியோவா எடிட் பண்ணுறது வந்துட்டு ம்ஹும் வாய்ப்பே இல்லை ஃபோட்டோன்னால் ஒற்றை க்ளிக்கு அது ஒரு நாலு அஞ்சு ஆறு ஃபோட்டா எடுத்தோம் ஆனால் வீடியோன்னு வச்சிகோங்களேன் அப்படி கிடையாது ஒரு தடவை அது இதாயிடுச்சின்னால் ரெண்டாவது முதலேருந்து அந்த வீடியோவை ரெண்டாவது எடிட் பண்ணணும் எடிட் பண்ணுறது இப்போ இந்த என்னை பொறுத்த வரைக்கும் எப்புடின்னா என் என் ஃப்ரெண்டுலாம் எப்படி வீடியோ ரெடி பண்ணுவாய்ங்கன்னா இந்த மஸ்தாவோ ஏதோ ஒரு ஆப்பு இருக்குது அதில் வந்துட்டு ஃபோட்டோவை கொடுத்தா அது வீடியோவா எடிட் பண்ணி தந்துடும் வீடியோன்னா இது கூட வரும் ஸ்டோரேஜ் எல்லாம் கூட பிடிக்கும் அதுதான் சொல்லுவாங்க நீ வேணாண்டா ஃபோட்டா மட்டும் பிடி நான் வீடியோவா ரெடி பண்ணிக்கிறேன்ட்டு இப்போ டெக்னாலஜி அதிகமாயிடுச்சு அதனால் அவனுங்களே ஃபோட்டா மட்டுந்தான் எடுப்பாங்க அதை அப்படியே மாற்றிப்பாய்ங்க வேற என்ன ரீல்ஸு வந்துட்டு ரீல்ஸை பொறுத்த வரைக்கும் கஷ்டந்தான் ஃபோட்டா தான் ஈஸி ஃபோட்டா எடுக்க தான் ரொம்ப ஈஸி ரீல்ஸு எடுக்க கஷ்டம் ஆனால் அதில் ரீல்ஸுக்கு தான் மதிப்பு அதிகம் ரொம்ப வீவ்ஸ் அதிகமாக போகும் அந்த ரீல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ என் ஃப்ரெண்ட்லாம் நாலாயிரம் அஞ்சாயிரம் லைக் வரைக்கும் எடுத்துருக்காங்க வீவ்ஸும் அவ்வளோ போயிருக்குது நான் வீவ்ஸுலாம் டென் கே வரைக்குமே போயிருக்குது ஃப்ரெண்டு ஆஸின்னு ஒருத்தன் இருக்கான் அவன்லாம் அவன் ஐ போன் வச்சிருப்பான் அதில் தான் நான் அன்னைக்கி ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்தோம் அவன் ஃபோட்டோ சூப்பராக எடுப்பான் ஒவ்வொருத்தன் தலைகீழா வச்சு ஃபோட்டோ எடுப்பாய்ங்க போனை சுத்திவிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க எப்படி எப்படிலாமோ ஃபோட்டோ எடுக்கிறாய்ங்க நம்மளாம் நார்மலாக அப்படே ஒரு க்ளிக்கு அப்படே அவ்வளோ தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் ஃபோட்டோ எடுத்து பழக்கம் அப்படி ஜாலியாக எடுத்து ஜாலியாக முடிச்சிப்போம் அவ்வளோ தான் ஜாலியாக இருப்பாங்க அது மாதிரி அதில் எடிட் பண்ணி கொடுக்கறது தான் பெரிய கஷ்டமே இந்த ஃபோட்டாவும் சரி ரீல்ஸும் சரி எடுக்கிறது கூட சரி ஒரு நாலஞ்சு க்ளிக்கில் எடுப்பாய்ங்கன்னு பார்த்தோம்னா எடிட் பண்ணி ஒருத்தனுக்கு கொடுப்போம் பாருங்கள் எடிட் பண்ண ஒருத்தன்ட்ட கொடுப்போம் நான்லாம் ஒருத்தன்கிட்ட கொடுப்பேன் டேய் எடிட் பண்ணி தாய்யா அப்படிம்பேன் அவன்கிட்ட கேட்பேன் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆயிடும் அவன் தருவான் தருவான் தரவே மாட்டான் மூக்கால் அழுவான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன்டா எடிட் பண்ணிட்டு இருக்கேன்டா எடிட் பண்ணிட்டு இருக்கேன் எடிட் பண்ண சொல்லித்தான்னாலும் சொல்லித் தரமாட்டான் என்ன சொல்லுவ இதை சொல்லித்தாடான்னாலும் சொல்லித்தர மாட்டான் ஆனால் எடிட் பண்ணியும் தரமாட்டான் ஆனால் இதோ பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் பண்ணித்தரேம்பான் அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஓகே